ஃபேஷன் தொழில் வந்து இந்தியாவில் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக தான் ஆகிட்ருக்கு மேற்கத்திய நாடுகளில் தான் முன்னைலாம் நம்மளால் பார்க்க முடியும் அந்த ஜீன்ஸ் போட்டுறது ஸ்கர்ட்டு இந்த ரொம்ப சின்ன டிராயர் சட்டை மாதிரி கூட லேடிஸ் போட்டுகிட்டு இருக்காங்கள் அதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கேயே பார்க்க முடியுது தமிழ்நாட்டுலேயே பார்க்க முடியுது தாவணி பாவாடைலாம் நம்ம கலாச்சார உடைகள் மாதிரியே தாவணி பாவாடை பட்டு பாவாடை இதெல்லாம் நம்ம திருவிழாவில் போட்டு நிறைய நம்ம ஊரில் சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம் ஆனால் அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்கக் கூட முடியாது எல்லாருமே வந்து ஜீன்ஸு டீஷர்ட்டு இந்த மாதிரி இதுக்கு மாறிட்டாங்க மேற்கத்திய உடை அவங்க அங்கே போடுறாங்களோ இல்லையோ எல்லாருமே இங்கே தான் போட ஆரம்பிச்சுட்டோம் அதை விட பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இப்போ ரொம்ப ஃபேஷனாக ஆன டிரெஸ் தான் போட்டுக்க விரும்புறாங்கள் அதுனால் வந்து ஃபேஷன் தொழில் வந்து நல்லா முன்னேறிக்கிட்டு இருக்குது சேரீயெல்லாம் வந்து ரொம்ப குறஞ்சிருச்சிங்க இப்போ இப்போதிக்கு வந்து சேரீ வந்து ஏதோ கொஞ்ச பேரு தான் வயசானவங்க மட்டுந்தான் சேரீ போடுறாங்க ரொம்ப வயசானவங்க சேரீ தான் ஆனால் வந்து க நம்ம பிறந்தம் போது தொட்டில் கட்டுனதுலேருந்து நம்ம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேரீ தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது ஆனால் வந்து சேரீ போட்டால் தான் பெண்களுக்கு அழகாகவும் இருக்குது ஆனால் அதை யாரும் விரும்புறதில்லை மற்றபடி அது இங்கே எல்லா இடத்துலியும் நிறைய குறஞ்ச விலைக்கே கூட கிடைக்கிது சேரீ தான் நல்லா இருக்குது எனக்கும் சேரீ தான் பிடிக்கும் நாங்கள் வந்து இங்கே நாமக்கல் ஈரோடு கரூர் இந்த மாதிரி இடத்துல நான் நிறைய கம்மி விலைக்கி வாங்குகிறோம்